இப்போ ஃபோனில் பிரச்சனன்னா வந்து நான் எங்க திருச்சில வந்து நியர்பை லோக்கலில் ஒரு ஒரு சில கடையில ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா ஏன் ஃபோன் இதமாதிரி கீழே தண்ணியில விழுந்து கெட்டுப் போச்சு அதுக்கப்பறம் ஒர்க்கே ஆகல அப்புறம் கொண்டு போய் கடையில கொடுத்தா கடைக்காரவங்க லோக்கலில் வந்து பத்தாயிரம் ஆவும் பயஞ்சாயிரம் பத் எட்டாயிரம் ஆகும் ஏழாயிரம் ஆகுன்னாங்க நான் அப்புறம் என்ன பண்ணேன் சரி என்ன இவ்வளோ சொல்லுறாங்களேன்ட்டு ஏன் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான் சென்னையில வந்து இதமாதிரி கம் ஃபோன் ரிப்பேர் பண்ணுற கடையிலதான் இருக்கான் பேரிஸில் சரி அவனை கேட்டால் அவ்வளோலாம் ஆகாது டிஸ்பிளே மொத்தமாக காம்போ காம்போவாக மாற்றுனா மூவாக நாலாயிரருபா நாலாயிரத்து ஐநூறு தான் ஆகுன்னா சரி என்னடா நீ இப்படி சொல்லுற இவங்க இப்படி சொல்லுறாங்கன்னா அவன் சொல்லுறான் எல்லாருமே அப்படிதான் ஏமாத்த தான் மச்சான் பார்ப்பாங்க இங்கே சென்னையில சீப்பாகதான் இருக்கும் நீ வேண்ணா சென்னைக்கு எடுத்துகிட்டு வா இல்லை நான் வரும்போது யார்கிட்டயாது கொடுத்தனுப்பி இல்லை பார்சல் பண்ணு நான் செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபுல் செட் காம்போவாக மாற்றி மற்ற என்ன மாடல்னு கேட்டான் இதமாதிரி சொன்னேன் ரெட்மி லெவன் ப்ரோ அப்படின்னேன் அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டான் அதுமாதிரி இங்கே உதவி மையங்கள்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ப வந்து நம்ப வந்து எப்படி நம்பளாக தெரிஞ்சு ரிலேஷன் யாராவது மூலியமாக இல்லை கடையில எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஏன் ஃப்ரெண்ட் இருந்தான் தெரிஞ்சதுனால நா வந்து தப்பிச்சிவிட்டேன் இதுமாதிரி ஒரு சில பேர் லோக்கலில் வந்து நல்லா பா கஸ்டமரை ஏமாற்றி நல்லா சம்பாரிக்கிறாங்க அதுக்கு தகுந்த கஸ்டமர் கேர் எதுவுமே இல்லை ஃபோன் இந்தமாதிரி ப்ராப்ளம் இத மாரி சொன்னா கஸ்டமர் கேரே எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்தால் நல்லாருக்கும் அதாவது கஸ்டமர் கேர் பக்கத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் கொண்டு வந்து வச்சால் நல்லாருக்கும் இல்லை சர்விஸ் செண்டர் கவர்மண்ட் சர்வீஸ் செண்டர் கவர்மண்ட் எய்டட் செண்டர் இருந்தால் பரவால்ல பிரைவேட் செண்டர் போகறதால தானே இப்படி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க பட் இதை அவாய்ட் பண்ணலாம் நம்ம ஃபியூச்சரில்